ஆ வணக்கம்ய்யா சொல்லுங்கள் சரிங்கய்யா ஐயா நீங்கள் எவ்வளோ நாளில் முடிக்கணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆள் அனுப்பிடுவோம் இல்லைங்கய்யா நீங்கள் வீட்டை பார்த்துட்டுதான் சொல்ல முடியும் ஆ ஆ கொடுக்க முடியும்ங்கய்யா நாங்கள் ஒரு பத்து பதினைஞ்சி பேர் எப்படியும் கூட்டிட்டு வர்றோம் ஒன் மந்த்துக்குள்ளார முடிக்கணும்ல சரிங்கய்யா சரிங்கய்யா நாங்கள் காண்ட்ரக்டாக பார்த்துக்குறோம் நாங்கள் வந்து உங்களோட லொக்கேஷன் அனுப்புங்கள் நாங்கள் வந்து வீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து எத்தனை விண்டோஸ் இருக்குது இதெல்லாம் வந்து எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருங்க நாங்கள் இப்போ நியூ மாடலில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறோம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் ஆ சரி ஆ ஆ சரிங்கய்யா ஆ நன்றி